நான் வந்து அடிக்கடி ஒரு பயணம் செய்கிறது வழக்கம் நான் ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து எங்கள் அண்ணே வீட்டுக்கு கேடிசி நகர் போவேன் அக்கா வீட்டுக்கு பனங்குடிக்குப் போவேன் இன்னொரு அக்கா கோயில் குளத்துக்குப் போவேன் எங்கள் பெரிய அக்கா வீட்டுக்கு நாசரேத்துக்குப் போவேன் அப்புறம் அண்ணே வீட்டுக்கு விகே புரம் போவேன் அப்பறம் பெரிய அண்ணே வீட்டுக்கு மணக்காடுக்குப் போவேன் நான் பெறந்ததே மணக்காடு தான் எங்க அம்மா அப்பாவ பாக்க அடிக்கடி நான் கெளம்பிக்கிட்டே இருப்பேன் பிள்ளையில கூட்டிட்டு லீவுக்கு அப்டியே போயிட்டு போயிட்டு வருவோம் திருப்பியும் வீட்டில் இருக்கையில் சந்தையில் போய் ஜாமான் வாங்கி வீட்டுக்குத் தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வச்சிக்கிடுவோம் காய்கறி மளிகைப் பொருட்கள் எல்லாம் பஸில் போய் வாங்கி உள்ளூர்லேயும் கிடைக்கும் வெளிலேயும் போய் வாங்கிட்டு வருவோம் அப்புறம் ஒவ்வொரு விசேஷங்களுக்காக கல்யாண வீடு சடங்கு வீடு எதுவும் கிட்ட எது நடந்தாலும் நம்ம எதுக்கெடுத்தாலும் நான் பஸில் ஓயாமல் அடிக்கடிப் போகிறது உண்டு போகிறது போகிறது போக்கும்வரத்தும்மா தான் இருக்கும் எப்பொழுதுமே அதனால கொஞ்சம் பஸ் ஏறி பஸ்ஸுக்குப் போயிட்டு வர்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நான் எ எந்த சூழ்நிலையில் நான் போய் தான் ஆகணும் போக வேண்டிய நேரத்துக்கு நம்ம போய் தான் க கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அதனால் எல்லா பக்கமும் போயிட்டு போயிட்டு வர்றது வழக்கம்